ஹலோ சொல்லுங்க ஆமாங்க மேடம் ஓகேங்க மேடம் இருக்குதுங்க மேடம் எந்த மாதிரிங்க மேடம் எத்தனை பேர் போகிற மாதிரிங்க மேடம் நீங்கள் ஒரு ஆள் தான் போகிறிங்களா ஓகேங்க மேடம் ஏசிங்களா நான்ஏசிங்களா ஓகேங்க மேடம் டைமுங்க மேடம் ஓகேங்க மேடம் ஆறு மணிக்கு வேணுங்களா ஓகேங்க மேடம் ராமேஸ் ராமேஸ்வரம் மட்டும் தான் போகிற மாதிரிங்களா பக்கத்தில் எங்கேயும் ரௌண்டிங் போகிற மாதிரிங்களா இல்லை ராமேஸ்வரம் மட்டும் போய்விட்டு வந்துவிட்ற மாதிரிங்களா ஓகேங்க மேடம் ஓகேங்க மேடம் ஓகே ஓகேங்க மேடம் மேடம் ஒரு ஆறுரூவாக்குள்ள வருங்க மேடம் ஆ ஆமாங்க மேடம் ஏன்னால் வந்து பக்க பக்கத்துலேயும் பார்க்கணுங்குறீங்க அதனால அதுக்கு தகுந்த மாதிரி ட்ராவல் சார்ஜ் இருக்கில்லைங்க மேடம் இப்போ கிலோ மீட்டர்ஸ்சுக்கு இவ்வளோன்னு இருக்குது கம்பெனிஸ்சிலே வந்து கிலோ மீட்டர்ஸ்சுக்கு இவ்வளோன்னு சொல்லி பர்மனெண்ட்டாக சொல்லியிருக்காங்க ட்ராவல்சுக்கு அதாவது ஒரு கிலோ மீட்டர்ஸ்சுக்கு இவ்வளோன்னு சொல்லிட்டு அப்புறம் டீசல் பெட்ரோல் விலைலாம் ஏறிடுச்சு இல்லைங்க மேடம் அதனால கொஞ்சம் குறைக்க வாய்ப்பில்லைங்க மேடம் பார்க்கலாம் வாங்க கண்டிப்பாக நீங்கள் போய்விட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம ரெண்ட்டை பற்றி பேசிக்கலாம் இவ்வளோ வரும் ஆவரேஜாக அதுக்கப்புறம் ஆ ஆ ஆ ஓகேங்க மேடம் வந்துவிட்றேங்க மேடம் நீங்கள் லொக்கேஷன் மட்டும் எனக்கு ஷேர் பண்ணி விடுங்க ஓகேங்க மேடம் நான் வந்துவிட்றேங்க மேடம் ஆ ஆ தேங்க் யூங்க மேடம்